பைக்லாம் வந்து அழகாக ஓட்டும்போது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நியூ ஃபீல் கிடைக்கும் அது வந்து க்ளச்சுலாம் அழகாக நல்லா போட்டுருந்தான்னா அழகாக ஃப் ஸ்மூத்னஸ்ஸா ஓட்டுறது அது பொறுமை இது பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கும் அப்பறம் வந்து இந்த கீர் போடுறது அதெலாம் வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது லைட்டாக திக்கி திக்கி ஓடும் அதுக்கடுத்து வளைவுலாம் அழகாக பொறுமையாக ஓட்டணும் செகென்ட் கீர்லில் தேர்ட் கீர்லில் ஓட்டும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அதில் அந்த சௌண்டு எதிர்க்க வரவங்கள்லாம் பார்த்து பயப்படுறது ஒரு நல்லா தனி ஃபீலாக இருக்கும் அதுபோல் வந்து அது தனி கீரு கீரு தனியாக போடுறதுக்கு நல்லா ஃபீலாக இருக்கும் ரொம்ப லாங்க் ட்ராவல் எல்லாம் கிடச்சா அது ஒரு தனி சந்தோஸமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது செகெண்ட் டைம் ஓட்டும் போது நல்லாயிருக்கும் அடுத்து போக போக நமக்கு வெறுப்பாகிடும் அடுத்த வண்டி மாற்றணும் புது வண்டி வாங்கணும் அப்படின்னு இருக்கும் ஆர்ஒன்ஃபைவ் அதுமாரி ஓட்ட நல்லாயிருக்கும் வேலை வீலிங் பண்ணுறது ஸ்டண்ட் பண்ணுறது புது புது க்ளச் க்ளச் மாற்றுறது கீர் மாற்றுறது அது மாடிஃபிகேஷன் பண்ணுறது ஸ்டிக்கரிங் அடிக்கிறது இதெல்லாம் நல்லா சூப்பராக அழகாக போகும் ஸ்டிக்கரிங்லாம் அடித்தால் அழகாக இருக்கும் ஸ்பீடு செம ஸ்பீட்டில் ஓட்டுறது வளைவுலாம் அழகாக வளைச்சி வளைச்சி ஓட்டுறதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் பெயிண்ட் அடித்து வீலிங் தூக்கிறது அதெல்லாம் நல்லாயிருக்கும் டையர்லாம் அழகாக மாற்றி பண்ணிருந்தால் சூப்பராக இருக்கும்